இப்போதைய நடப்பு செய்தின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஒரிசாவில் நடந்த ட்ரெயின் விபத்து தான் இந்த விபத்தில் வந்து பார்த்தீங்கனாக்க ஒரு கூட்ஸ் ட்ரெயின் மேல் ஒரு பேஸஞ்சர் ட்ரெயின் மோதி அந்த ட்ரெயின் வந்து வேறு ஒரு டிராக்கில் விழுந்து இன்னொரு அதர் ட்ரெயின் பேஸஞ்சர் டிரெயின் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஸோ ஒரே டைமில் வந்து மூணு ட்ரெயின் ஆக்சிடென்ட் இந்த ட்ரெயின் ஆக்சிரெண்ட்டை பார்த்தீங்கனாக்கா அதிக மக்கள் வந்து முந்நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து உயிர் இழந்துருக்காங்க அதே அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கனாக்க அந்த டிராக்கில் இருந்த அதிக பேர் வந்து ஸ்பாட்டிலே வந்து இறந்திருக்காங்க இந்த நிகழ்வு வந்து ரொம்ப வருத்தமாகவும் ஒரு துக்கமாகவும் இருக்கு இது போல் நிகழ்வு வந்து நடக்காமல் இருக்க இந்த ரயில் போக்குவரத்து துறையில் வந்து அதிக கவனத்தோடு வந்து இருக்கணுன்றது ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம்